ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு